ஹலோ சார் என் பேர் வந்து தாரணி நான் வந்து தலப்பாக்கட்டியில வந்து பிரியாணி வித்து லெக்கோட ஒரு ஆர்டரு போட்டிருந்தேன் அது வந்து இப்போ எனக்கு வேண்டாம் ஏன்னா ஒரு நா அர்ஜென்ட் ஒர்க்காக வந்து ஒரு வேலைக்காக நான் வெளியே போகிறேன் அதனால் வந்து எனக்கு அந்த ஆர்டரு வேண்டாம் நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க அது வந்து ஆர்டரோட நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ ஃபை த்ரீ ஃபோர் த்ரீ அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அதனால் வந்து நான் வெளியே போகிறேன் எனக்கு அதனால் வேண்டாம் நம்ம வந்து எனக்கு வந்து அந்த பேமண்ட்டை வந்து நீங்கள் பேடிஎம் மூலயமாவோ இல்லை வந்து ஃபோன்பே மூலயமாவோ எனக்கு வந்து அமௌண்ட்டை நீங்கள் வந்து அனுப்பிடுங்க தேங்க் யூ